நான் வந்து சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமையல் நல்லாவே சமைப்பேன் அடுப்புலையும் சமைப்பேன் கேஸ்லையும் சமைப்பேன் இண்ட இண்டன் ஸ்டவ்வுலையும் சமைப்பேன் ஃபர்ஸ்டு வந்து நான் கேஸ்ல தான் சமைச்சிட்டுருந்தேன் கேஸ் வந்து சமைச்சிட்டுருந்தேன் அப்புறோம் கொஞ்ச நாளில் கேசு எங்களால் பிடிக்க முடியிலை அமௌண்டு இல்லாததுனால அப்புறோம் கொஞ்ச நாள் அடுப்பில் செய்ய ஆரம்மிச்சோம் கேசில் செய்யிறதை விட அடுப்பில் செய்யற டேஸ்டு கொஞ்சம் நல் நல்லா இருந்துச்சு கேஸ்சில் வந்து வேறு மாதிரி டேஸ்டாக இருந்துச்சு அதனால எங்களுக்கு வந்து அவ்வளோவா விரும்பல எப்போனா ஒரு டைமில் வந்து கேஸ்சில யூஸ் பண்ணனும் ரெயின் மழை டைமில் மட்டும் கேஸ்சில யூஸ் பண்ணிக்குவோம் மத்தபடி அடுப்பிலதான் சமைப்போம் அடுப்பில சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இண்டன்ஷன் ஸ்டவ்வில வந்து அது வந்து கரண்டில் யூஸ் பண்ணுறதால கரண்ட் சாக் அடிச்சுருன்னு எனக்கு கொஞ்சம் பயம் அதனால அடுப்பில சமைக்கிறதுதான் எனக்கு பெட்டர்